ஆ வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம்ங்க சார் மோகன் ட்ராவல்ஸ் கோயமுத்தூர் சொல்லுங்கள் சார் ஆ சொல்லுங்கள் சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் பண்ணிக்கலாங்க சார் கண்டிப்பாக சரிங்க சார் சார் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் மதுரையில் எந்த ஏரியாவிலருந்து பேசுகிறீங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் நீங்கள் இப்போ இப்போ ப கோயமுத்தூர் நேராக வந்துருவீங்களாங்க சார் இல்லை வந்து கோயமுத்தூர் உங்களுக்கு மதுரையிலருந்தே வண்டி அரேஞ்ச் பண்ணுங்களா ஆ கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க சார் கோயமுத்தூருக்கு வந்து காலையிலயே ட்ரெயின் இருக்குதுங்க சார் நீங்கள் எப்படிங்க சார் நைட்டு வந்து ட்ரெயின் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழம கிடச்சா போதுங்களா ஓகேங்க சார் வெள்ளிக்கிழம நைட் வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவோங்க சார் ப்ளஸ் வந்து உங்களுக்கு காலையில் நீங்கள் இங்கே இறங்குன உடனேவே நம்ம வண்டியே வந்து உங்கள பிக்கப் பண்ணிக்குங்க நீங்கள் இன்னும் ஆ பன்னெண்டு பேர் போகறமாரி பெரிய வண்டி இருக்குதுங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் அதில் உங்கள வந்து பிக்கப் பண்ணிருவோம் இவர் ட்ரைவர் நேம் வந்து மோகன்னு வருவாருங்க சார் அவரே வருவாருங்க ஆ அவர் நம்பரு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் அவரே உங்கள பிக்கப் பண்ணிடுவார் அங்கே இருந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லருந்து உங்களுக்கு மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு போய் உங்கள விட்டுவிட்டு அவரே வந்து உங்கள மருதமலை வரையும் கூட்டிகிட்டு போயிருவாருங்க நீங்கள் வந்து படி வழியாக போகறதுனாலும் போய்கலாங்க சார் இல்லை நான் மேலே வரையும் வண்டி போகணும் அப்படின்னா நம்ம வண்டியே மேலே வரையும் போவங்க சார் ஆமாம்ங்க சார் ஆ சாமி கும்பிட்றதுனா நம்மளுக்கு அறநிலைத்துறையில ஆள் இருக்காங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு வந்து பாஸ் எல்லாமே நாங்க வாங்கி கொடுத்துருவோம் வீக்கென்ட்ன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குங்க சார் நம்ம வந்து ஸ்பெஷல் டிக்கட்ல தான் போறமாதிரிருக்குங்க காலையில் வந்து பத்து மணியிலருந்து பன்னெண்டு மணி வரையும் நடை திறந்திருப்பாங்க சார் இயர்லி மார்னிங்கே திறந்துடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து போகறதுக்கு பத்து மணி ஆயிடுங்க சார் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து இறங்கி அப்புறம் மதியம் வந்து நடை சாற்றிட்டு திரும்பி உச்சிகால பூஜை முடிஞ்சோனே நடை சாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சாயந்தரம்தாங்க சார் நடை திறப்பாங்க நீங்கள் எந்த டைம் திரும்பி ஒரு மூணு மணியிலருந்து நாலு மணிக்குள்ளே நடை திறந்துருவாங்க சார் திரும்பியும் அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு வரையும் திறந்துதாங்க சார் இருக்கும் நடை சாற்றுற வரையுமே உங்களுக்கு எந்த டைமிங் பிரிஃபரபுலாக இருக்கோ அந்த டைம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க சார் அதை சார் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ட்ராவல்ஸ் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் பக்கத்தில் வந்துருங்க சார் சார் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் சார் ரூம் வந்து நாங்கள் இப்போ ப நீங்கள் டூ டேஸுமே ஸ்டே பண்ணுறிங்கன்னா ரூம் சார்ஜஸ் தனியாக வருங்க சார் இது ரூம் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு சொல்லிருகோங்க சார் நாங்கள் நீங்கள் நீங்கள் வந்து வீக்கென்ட்ன்னா சனிக்கிழமையோ இல்லை ஞாயித்துக்கிழம ஒரு நாள் நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் போகறமாரி தான் ரிட்டர்ன் டிக்கட்டோட சேர்த்தி சொல்லிருக்கோங்க சார் இன்கேஸ் நீங்கள் வந்து தங்குறமாதிரி இருந்துச்சுனா ரூம் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக வருங்க சார் அது அது நீங்கள் எந்த அதெலாம் பிரச்சனை இல்லைங்க சார் நடை திறந்துருக்குங்க சார் அவங்க கரெக்டான மேலே வரையும் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சாமி தரிசனம் பண்ணி உங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் அது பாத்துக்கலாங்க சார் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு தேதி வரீங்கன்னா திரும்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நம்ம புக் பண்ணிக்கலாங்க சார் ஆன்லைன்ல ஆ நீங்கள் ஆன்லைன்லயும் உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வந்தும் பே பண்ணுறதுன்னாலும் பண்ணிக்கலாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேணா தேங்க்ஸ் சார் ம்